காலேஜ் லைஃப் அப்படிங்கும்போது ஸ்கூலை விட காலேஜி லைஃப்ங்குறது இன்னும் கொஞ்ச ரொம்ப நல்லாருக்கு ஏன்னா நம்ப ஸ்கூலில் கூட அவ்ளோவாக மெச்சூராக இருந்துருக்க மாட்டோம் பட் காலேஜ் அப்படிங்கும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சொசைட்டிக்கு போயிருவோம் ஸோ அப்போ வந்துவிட்டு நமக்கு நிறையா மெச்சூரிட்டி இருக்கும் ஸ்கூலில் பண்ண சேட்டைகள்லாம் காலேஜில் பண்ணுவோம் ஸோ ஸ்கூலில் பண்ணுறது வேற மாரி இருக்கும் காலேஜில் பண்ணுறது அதோட கம்பேர் பண்ணோம்னா என்விரான்மெண்ட் அந்த இதே வந்து டோட்டலாக மாறிருக்கும் ஸோ புது ஃப்ரெண்ட்ஸு புது இடம் இப்போ நம்ம காலேஜ் அப்படிங்கும்போது ஒரே ஏரியாவில படிக்க மாட்டோம் வேறு எங்கேயாவது போய் படிக்கணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ வெளியே போய் படிக்கும்போது அங்கே உள்ள இதுக்கு நம்ம செட்டாகி அங்கே உள்ள பீப்பிள்ஸ் கூட நம்ம நல்லா பழகி செஞ்சு நல்லாதான் இது பண்ணி இருப்போம் ஸோ அதுமேட்டு அது ஒரு விதமான மெமரிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக வந்ட்டு இது பண்ணுவாங்க வருவாங்க பட் எனக்கு வந்துவிட்டு அப்படி யாரும் இல்லை அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் ஆமா ஸ்கூலில் ஸ்கூல் படிச்சதும் அவ்ளோ தான் அவங்க வேறு காலேஜ் படிக்கிறாங்க நான் வேறு எங்கேயோ படிக்கிறேன் ஸோ அந்த ஒரு கனெக்ட்டிவிட்டிங்கிறது இல்லை இப்போ இந்த கான்வெர்சேஷன் அப்படிங்கிறது இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோன் பேசிக்கிறது வாட்ஸப் மெசேஜ் பண்ணுறது இப்போ அந்த மாரிதான் இருக்கோம் அண்ட் தென் இப்போ காலேஜ்ல வந்துவிட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் ஸோ அவங்க நல்லா பழகுறாங்க செய்யறாங்க ஸோ எங்கே இப்போ வெளியே அவுட்டிங் போனாலும் ஒன்னாக போகறது வரது காலையில் போயிவிட்டு ஈவினிங் நைட்டாயி வரது அங்கங்கே போகறது சும்மா எங்கேயாவது போர் அடிக்கிதா வா டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு இருபது கிலோ மீட்டரு முப்பது கிலோ மீட்டரு நைட்டு ஒரு மணிக்குலாம் போகறது போய் டீ குடிச்சிவிட்டு வரது ஸோ இப்படி நிறைய மெமரிஸ் வந்துவிட்டு இருக்குது அண்ட் தென் இப்போ தேர்ட் இயர் தான் இன்னும் ஒன் இயர் இருக்கு டக்குன்னு போயிரும் பட் மிஸ் காலேஜ் லைஃப் இல்லைனா நம்ம ஸ்கூலில் வேறமாதிரி இருக்கோம் காலேஜ் லைஃப்னா வேறமாதிரி ஃப்ரீயாக இருக்கலாம் ஸ்டாஃப்ஸ்ஸு காலே கிளாஸ் எடுத்தால் கூட நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அது ஒரு விதமானது நல்லாருக்கும்